எனக்கு பிடிச்ச குழந்தை பருவ நினைவுகள்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா முத பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க அங்கே போயிவிட்டு பம்பு செட்டில் குளிக்கிறது ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கிறது கூட்டாஞ்சோறு ஆக்குறது கோலம் போட்டு கற்றுக்கிறது அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புள்ளி வச்சு குவ பூ கட்ட கற்றுக்கிறது புள்ளி வச்சு எப்படி கோலம் போடுறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க எல்லாம் நிறையா அதெல்லாம் ம மலரும் நினைவுகள் அதெல்லாம் நல்லாருக்கும் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைப்பில் பசங்களோடே பசங்களோடைய சாதத்தை ஷேர் பண்ணி சாப்புடுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கு அப்புறம் நான் சின்ன வயசுலருந்தே மூணாவதுலேந்து பன்னெண்டாவது வரைக்குமே ஹாஸ்டலில் படிச்சேன் ஹாஸ்டலில் வந்து எனக்கு ரொம்ப பசங்களாம் ரொம்ப க்ளோஸ்ஸு அவங்க வீட்டிலருந்து அவங்க அம்மா எடுத்துன்னு வரதை எங்களுக்கு ஷே ஷேர் பண்ணுறது எங்கள் வீட்டிலேந்து எடுத்துன்னு வரத அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அந்த மாதிரின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலாம் மலரும் நினைவுகளாகவே இன்னுமும் நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சின்ன வயசில் என் தங்கச்சி தம்பிகளோட சண்டை போடுறது அவன்கிட்டருந்து நான் பிடுங்கி சாப்புடுறது அவங்க ஏங்கிட்டருந்து பிடுங்கி சாப்பிடுறது நாங்கள் அடிச்சிக்கிறது அம்மாகிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுறது அந்த விஷியம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மலரும் தருணங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்